பெரம்பலூர் மாவட்டத்தில் சுகாதார அமைப்பு வந்து நல்லா இருக்கும் எல்லாம் வசதிகளும் இருக்குது எல்லாம் ஸ்கேன் எடுக்கிறதும் வந்து கொண்டு வந்திருக்காங்க மருத்துவ வசதி அதோட சேவைகள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் ஓகே கெடைக்குது ஹண்ட்ரட் பெர்செண்டேஜ் சொல்ல முடியாது ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இங்கே வந்து மருத்துவ வசதிகள்லாம் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து இங்கே எப்போது கால் பண்ணாலும் வரும் அப்புறம் நடமாடும் மருத்துவ வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுவும் வருது மருத்துவ வசதியை பொறுத்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது சுகாதாரமாகவும் இருக்குது இங்கே உள்ள கவுர்மெண்ட் ஹாஸ்பிடல் வந்து முன்னெல்லாம் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருக்காது இப்போல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டேன் பண்ணுறாங்க எந்த ஒரு பிராப்ளமும் இல்லை சுகாதாரத்தை பொறுத்த அளவுக்கு பெரம்பலூர் மாவட்டம் நல்லா முன்னேறியிருக்கு மருத்துவத்துக்கான தேவையான வசதிகள் எல்லாம் இருக்குது எல்லாம் வசதியும் இருக்குது இமீடியட்டாக கால் பண்ணாலோ இல்லை டெலிவரினாலோ எந்த ஒரு இதுனாலும் உடனே கால் பண்ணாலும் ஆம்புலன்ஸ் வந்துடும் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடலாம் ஸோ ஹாஸ்பிட்டலில் எப்பொழுதும் நீட்டாக இருக்கும் அப்பிறம் வந்து ஃபார்மஸியில் டேப்லட்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பராக கொடுக்குறாங்க எந்த ஒரு பிராப்ளமும் இல்லை அரேஞ்ச்மென்ட்ஸும் நீட்டாக பண்ணுறாங்க முன்ன இருந்ததுக்கு இப்போது இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா ரன் பண்ணிட்டுருக்காங்க சுகாதாரம்ன்றது ரொம்ப முக்கியம் அது பெரம்பலூர் மாவட்டத்தில் நல்லா இருக்குது மருத்துவ வசதி அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போது மருத்துவ வசதின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை அந்த நிலமைக்கு வந்துடுச்சி அதனால எல்லாம் நீட்டாக பண்ணுறாங்க எந்த ஒரு பிராப்ளமும் இல்லை நல்லா தெளிவாக மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே வந்து மருத்துவத்தில் வந்து பண்ணி தர்றாங்க சேட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் போகிறோம் அது வந்து கரெக்டாக பண்ணுறாங்க நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமான முறையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சுகாதார அமைப்பு இருக்குது